ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை போன்ற ஊடகங்களின் தமிழ் மொழியை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படினா எல்லாத்துலேயுமே முக்கியமாக அவங்க எல்லா ஷோகளுமே எந்த மொழியில நடத்துகிறாங்கனா தமிழ் மொழியிலதான் ஏன்னால் நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாேருக்குமே அதிபடியாக தமிழ்தான் தெரியும் ரேடியோன்னு எடுத்துகிட்டால் ரேடியோவில் பேசுவது எல்லா நிகழ்ச்சிகளுமே தமிழில்தான் இருக்கும் டிவின்னு எடுத்துகிட்டால் செய்திகள் ஷோஸ் எல்லாமே வந்து தமிழில்தான் இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க தமிழ் மொழியை அப்படினா தமிழ் மொழியில் பேசினாதான் நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு புரியும் இதுதான் அவங்களுக்கு போய் சென்றடையும் ஏன்னால் தமிழ் மொழிதான் நம்ம தாய்மொழி நம்ம தாய்மொழில நிகழ்ச்சிகள் நடத்தும்போதுதான் நம்ம கிட்டே அது வந்து ஈஸியாக சென்றடையும் அப்படிங்கிறத்துக்காகதான் செய்தித்தாள் ஊடகங்களில் எல்லாத்துலேயுமே தமிழ் மொழிய வந்து முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க பத்திரிகைகள் வந்து ஆங்கிலம் ஆ ஆங்கிலத்துலேயும் வெளி வருது தமிழ்லேயும் வெளி வருது நம்ம ஊரில் ஆனால் அதிகப்படியாக தமிழ்தான் வந்து எல்லாேரும் படிக்கிறாங்க ஏன்னால் இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்குமே வந்து அதிகமாக அங்கே உள்ளவங்க படிக்கிறவங்க வந்து தமிழ்தான் ஏன்னால் சிட்டிஸில் இருந்தாலும் எல்லாேருமே வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிலேயும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளையும் வேலை செய்கிறதுல்ல எல்லாேருக்குமே ஆங்கிலம் தெரிகிறதுல்ல அதனால தமிழ்தான் அதிகப்படியாக பத்திரிகைகளையும் பயன்படுத்துகிறாங்க பத்திரிகைகள் படிக்கிற நியூஸ்பே நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிற செய்தித்தாள் படிக்கிற அதிகப்படியான மக்கள் வந்து பாமரமக்கள்தான் அவங்க வந்து தமிழில் படிக்கிறதைதான் விரும்புவாங்க தமிழில் படித்தாதான் அவங்களுக்குமே அது புரியும் டிவியில் வந்து நிறையா ஸோஸ் நடக்குது டான்ஸ் ஸோ சிங்கிங் ஸோ எல்லா ஷோலேயுமே வந்து தமிழில்தான் ஏன்னால் தமிழ்தானே நம்மளுக்கு தெரியும் அதனால தமிழில் நடத்தினாதான் அதை நம்ம பார்ப்போம் அது நம்மள ஈர்க்கும் அப்படிங்குற அந்த ஒரு இதில்தான் டிவிகள் டிவி ஷோஸ்கள் எல்லாமே வந்து தமிழில் நடத்தப்படுது முக்கியமாக எல்லா இடத்துலியுமே எல்லா இடத்துலியுமே தமிழைதான் வந்து பயன்படுத்துகிறாங்க நம்மள வந்து ஈஸியா நம்மளலாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்குற காரணத்துகாக